தமிழ்மொழிதான் எங்கள் அடையாளம் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நாங்கள் வாழ்கிறோம் மொழியை பொறுத்துதான் எங்கள் நாட்டோடைய பேரே இருக்குது தமிழ் மொழியில் இருக்கிற கலாச்சாரம் வந்து ரொம்ப பழமையான கலாச்சாரமாக இருந்தாலும் இப்போது அந்த எல்லா எல்லா மொழிகளுக்குமே முதன்மையான ஒரு மொழி தமிழ் அப்படிங்கும்போது அதில் ஒரு பெருமை இருக்குது அதுமட்டும் இல்லாமல் எல்லா கலாச்சாரமும் அவங்களோட மொழியை வச்சுதான் அடிப்படையாக நடக்கிறனால இங்கே தமிழ்மொழி வந்து எங்களுக்கு ரொம்ப முதன்மையானது அந்த தமிழ்மொழியை வந்து எங்கள் தாய்மொழியாக இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப பெருமையும் படுறோம்